ஹலோ ஏடூஇசட் சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் சார் சார் ஏடூஇசட் ப்ராடெக்ட்ஸ் ப்ராடெக்ட்ஸ் இருக்குது சார் இங்கே சோப்புலேருந்து கண்ணாடி வரைக்கும் சார் கண்ணாடி தலைசீவுகிற குளிச்சுட்டு வந்து கண்ணாடி சீவுகிற தலை சீவுகிற கண்ணாடி வரைக்கும் எல்லாமே இருக்குது சார் எங்ககிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க சார் குண்டு பல்ப்பு இருக்குது சார் டோர் டெலிவரி பண்ணிக்கிலாம் சார் அவைலபிள் சார் இல்லை நோ சார் எக்ஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நாங்கள் வாங்குறதே இல்லை கஸ்டமர்கிட்டேருந்து ஒருபாவும் கிடையாது ஃப்ரீ டெலிவரி தான் ஆ சொல்லுங்கள் ஆ உங்களுக்கு என்ன வேணும் ஆடர் சொல்லுங்கள் சார் ஒன் நிமிட் சார் பேனா எடுத்துக்குகிறேன் ஆ சொல்லுங்கள் துவரம்பருப்பு அரை கிலோ நெக்ஸ்ட்டு அரிசியில் பாஸ்மதி இருக்குது சீரக சம்பா இருக்குது பொன்னி இருக்குது ஓகே சார் பிரியாணி அரிசி ஆ ஓகே பத்து கிலோ ஆமாம் சார் அரை கிலோ பாக்கெட் போட்டுறேன் சார் ப்ரூ காஃபித்தூளு அரை கிலோ பாக்கெட் ஓகே ஆ நெக்ஸ்ட் சார் ம் கண்ணாடி ஓகே சார் சார் கண்ணாடிலாம் பார்த்து கொஞ்சம் டெலிவரி பண்ணனும் சரி வர டெலிவரி பாய்கிட்ட நான் வந்து கேர்ஃபுல்லாக வைச்சிக்க சொல்லி சொல்லி அனுப்புகிறேன் கொஞ்சம் நீங்களும் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்குங்கள் பேக்கிங் பேக்கிங்லாம் க எங்கள் இடத்தில் கரெக்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் எங்ககிட்ட பத்து வாங்குனா ஒன்று ஃப்ரீ ஆஃபர் இருக்குது சார் மில்க் பிக்கிஸ் தான் சார் இல்லை சார் பிஸ்கெட்டுக்கு மட்டும் தான் சார் அந்த ஆஃபர் மில்க் பிக்கிஸ்க்கு மட்டும் சார் அப்போ ஒரு பத்து போட்டுறேன் சார் பத்து போட்டு சார் ஒரு டசன் நீங்கள் கேட்டீங்கள் சார் பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு வந்து எங்களுக்கு ஒன்னா ஒன்று ஃப்ரீ கொடுக்க முடியாது பத்துக்கு தான் நாங்கள் ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம்

சரி ஓகே சார் நான் பன்னிரெண்டு பிஸ்கெட் அப்போ ஃப்ரீ உங்களுக்கு வராது சார் நீங்கள் வந்து பன்னிரெண்டு வாங்குனீங்கன்னா பன்னிரெண்டு மட்டும் தான் வரும் நீங்கள் எங்ககிட்ட பத்து வாங்குனீங்கன்னா பதினொன்று வரும் சரி ஓகே அதான் சார் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ வராதுன்னு சொல்கிறேன் ஃப்ரீ வராது உங்களுக்கு ஓகே தானே சரி ஓகே பன்னிரெண்டு ஏன் சார் கோவப்படுறீங்க ஹமாம் சோப்பு ஒரு நாலு நெக்ஸ்ட் சார் ரின் பவுடர் அரை கிலோ ஓகே சார் ஆ சரி ஓகே சார் சர்ஃப்பெக்ஸல் ஒரு பாட்டலு அவ்வளோ தானா சார் இதுக்கு மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆகுது சார் இல்லை சார் டிஸ்கௌண்ட் பண்ணி தான் சார் வரும் நாங்கள் கம்ப்யூட்டர்லேயே டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாத்துலையும் கரெட்டாக தான் வந்து எல்லா இதுக்கும் ஆஃபர் இருக்குது சார் எல்லாத்துக்குமே இல்லை சார் கம்ப்யூட்டர் லெஸ்ஸு லெஸ் சார் அதெலாம் எவ்வளோ டிஸ்கௌண்ட் டிஸ்கௌண்ட்லாம் சொல்ல முடியாது சார் அது கம்ப்யூட்டர்லேயே நம்ம போடும் போது அந்த ஒவ்வொரு க ப்ராடெக்டுக்கும் அந்த உள்ள ரெண்டுருபா மூண்ருபா டிஃப டிஃப்ரெண்ட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு ஐந்நூறுபாக்கிட்ட லெ லெஸ் ஆகிருக்கு சார் மூவாயிரத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ருபா பில் சார் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ்ஸாயி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ருபா வந்துருக்குது சார் எல்லாமே சேர்த்து சார் எங்கக்கிட்ட எங்கள் அதான் சொல்கிறனே சார் ம் சரி இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் சார் பார்த்துக்குங்க சார் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் நெக்ஸ்ட் டைம் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஆமாம் சார் ஆ அட்ரஸ் சொல்லுங்கள் செவன்ட்டி சிக்ஸ் பார் எஃப் ஒன் ஓகே அரும்பெருஞ்சோதி நகர் மாருதி நகர் வடக்குத்து இல்லை நீங்கள் க ஜிபே பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாலும் பண்ணுங்கள் எங்ககிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆ சரி சார் டெலிவரி பண்ணுறவர் கிட்ட கொடுத்துடுங்க

யோவ் நாலே நாலு